ஹலோ சார் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா ஆ சார் நான் என்னோடய தம்பிக்காக ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கலாம்னு இருக்கேன் அதை பற்றின கொஞ்சம் டீட்டெய்ல் சொல்ல முடியுமா டுவெண்ட்டி ஃபைவ் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ என்னோட தம்பி பேரில் தான் சார் ஆ இஎம்ஐ இருக்கா சார் ஐம்பதாயிரம் சார்

ஆ ஓகே சார் எங்களுக்கு வந்துட்டு ப்ளாக் கலர் வேணும் அதுவும் அதே ரேட்டு தானா சார்

ஆ ஆ ஓகே சார் இல்லை இப்போ நாங்கள் அடுத்த வாரம் திங்கக்கிழம வரலான்னு இருக்கோம் ஆனால் வந்துட்டு நம்ம இப்போ முன்னாடியே சொல்லணுமா இந்த கலர் வேணும் அப்படின்னு ஆ ஓகே சார் வரும்போது என்னென்ன சார் எடுத்துட்டு வரணும் ஆ ஓகே சார் வேற எதும் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதா சார் ஆ ஓகே சார் நாங்கள் அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கலாம்ல சார் ஆ ஓகே சார் ரொம்ப நன்றி சார்